அது எனக்கு பிடித்த தமிழ் வார்த்தை என்ன கொங்கு தமிழில் வாங்க போங்க சாப்பிட்டீங்களா இதை மாதிரி மரியாதையாக வார்த்தை தமிழ் மொழியில் இருக்குது வேறு எந்த மொழியிலையும் கிடையாது அதனால் வந்து தமிழ் வார்த்தை வந்து எனக்கு பிடிச்சுருக்குது அடுத்தது வந்து கேரளா ஆந்திரா கர்நாடக மொழியில் வந்து தமிழை அடிப்படையாகதான் இருக்கு கொண்டு தான் ஆரம்பிச்சுருக்குது அது சொல்லையே தமிழ் கலந்து வரதுனால நம்ம ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம் அதே மாரி தமிழ்மொழி வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடியே தோன்றி பேசிகிட்டு இருந்துருக்காங்க இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியில் கூட இது பனைஓல செப்புத்தகடு இதுலைலாம் வந்து தமிழ் வார்த்தை இருக்குறதை பற்றி நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து தமிழ்நாட்டில் தமிழில் மொழியாக கொண்டதுனால பெருமிதம் ஏற்படுகின்றது என்று நான் சொல்லுகிறேன்